பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து எங்கள் எங்கள் ஊரில் வந்து இப்போ உள்ள காலத்தில் வந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் இருப்பாங்க ஒரே வீட்டில் இப்போ உள்ள கால ஜென்னரேஷன் மாறிவிடுச்சி ஆனால் வந்து இப்போ நாங்கள் கிராமத்தில் தான் இருக்கேன் கிராமத்தில் இருந்த நான் வந்து எங்கள் ஊரு பக்கம்லாம் எங்கள் ஊரு வந்து மணஞ்சேரி அந்த கிராமத்தில் வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்கள் வந்து ஒரு ஆறு நாளைக்கு உள்ளே விட மாட்டோம் நாங்கள் வெளியில் தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ள கடைப்பிடிக்க வேண்டிய முறைகள் வந்து அவங்க எங்கேயும் போக்கூடாது அந்த காலத்தில் வந்து குளிச்சிட்டு வீட்டில் இருக்கணும் வேற எங்கேயும் வெளியிலாம் போக்கூடாது அப்படி வெளியில் போனாலும் அந்த சில ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் என்ன எடுத்துட்டு போகணுன்னா கத்தி அருவாள் இதே எடுத்துட்டு போவாங்க வெளியில் எங்கேயும் எது போகணுன்னா அந்த மாதவிடாய் காலத்தில் வந்து யாரும் உள்ளேயே நாங்கள் அனு அனுமதிக்க மாட்டோம் ஆறு நாளைக்கும் ஆறு மணிக்கு அவங்க சத்தான உணவு உளுத்தங்கம் உளுத்தங்கஞ்சி கம்பு கேழ்வரகு இதான் நிறைய சாப்புடுவாங்க முட்டைலாம் அதிகமாக கொடுப்போம் அப்போ தான் ஹெல்த்ஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது அந்த மாதவிடாய் காலத்தில் வந்து நாங்கள் கரெக்டான முறையில் இன்று வரையும் கடைப்பிடித்து இருக்கின்றோம்